பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு